ஆமாம் தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சினை வந்து அடிக்கடி எங்கள் கிராமத்தில் வரும் அதனால் பொதுமக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதனாலேயே நாங்கள் என்ன செய்வோம்னா பக்கத்தில வந்து வடகுடி பள்ளத்தூர் அந்த மாதிரி கிராமத்தில் போயிட்டு நாங்கள் டெய்லி காலையில் ஆறுமணிக்கு போவோம் ஆறு மணிக்கு போயிட்டு ரிக்க்ஷாவில் வந்து நாங்கள் தண்ணி கேன் பத்து கேன் இருபது கேன்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் ஏற்றி வச்சுருவோம் ஏற்றி வச்சுட்டு எங்கள் பசங்கள் அங்கே இருப்பாங்க எங்கள் அங்கே ஒரு சங்கம் இருக்கு எங்களுக்கு தனியாக தண்ணீர் சங்கமுன்னு சொல்லிட்டு தண்ணி சங்கம் இருக்கு அந்த சங்கத்தை சங்கத்தில் உள்ளவர்கள் வந்து அந்த தண்ணியை கொண்டு வந்து எங்கள் வீடு வீடாக ஒரு கேன் உனக்கு ரெண்டு கேன் எனக்கு அப்படினு சொல்லிட்டு வீடு வீடாக வந்து போடுவாங்க அதனால் நாங்கள் தண்ணீர் பற்றாக்குறை அந்த வறட்சியை வந்து நாங்கள் அப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ணிணோம் அது வந்து கிராம வாழ்க்கையே ரொம்ப பாதிக்கப்படும் எனவே பொதுமக்கள் அனைவரும் மிகவும் கவனமாகவும் இருக்கவும் சூழ்நிலை உண்டாகும் அதனால் தான் நாங்கள் பக்கத்துக்கு கிராமத்தில் போயிட்டு நாங்கள் தண்ணி எடுத்துக்குவோம் அதனால் எங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ரொம்ப பற்றாக்குறை வந்ததில்லை வறட்சி வர சூழ்நிலையில் மட்டும் நாங்கள் பக்கத்துக்கு ஊரில் இல்லாட்டி நாங்கள் வடகுடி ஊரில் போயிட்டு நாங்கள் தண்ணி எடுத்துட்டு வந்துக்குவோம்